உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்கூல் காலேஜ் லைஃப் பற்றி ஃபுல்லாக சொல்லுங்க என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற இப்போ வந்து நான் காலேஜ் ஸ்கூல் டைம்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்ததுனா வந்து டைம் போகிறதே தெரியாது இப்போ நான் கலையிலைக்கி ஸ்கூலுக்கு போனேன் நயன் தேட்டிக்குலாம் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னா ஃபோர் தேட்டிக்கு தான் க்ளா ஸ்கூல் முடியும் வீட்டுக்கு போக சொல்லுவாங்க அப்போது வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேனா அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான் அந்த டைமும் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்து ரொம்ப அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் வ எப்பயுமே என் ஃபேம்லியோட இருக்குறதோட என் ஃப்ரெண்ட்ஸோட வெள்ல என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனாலும் சரி ஸ்கூல்ல இருந்தாலும் சரி காலேஜ்ல இருந்தாலும் சரி என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களோட வந்து நான் எப்போதுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நம்ம எல்லாருமே சரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அவங்க வந்து அரட்டை அடிப்பாங்க நம்மளும் அரட்டை அடிப்போம் சேர்ந்து ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணிப்போம் அவள் எதாச்சும் பேசுனால் நம்ம எதாச்சும் பேசுவோம் அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டாக ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்போம் அது நம்ம என்னைக்குமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்பயுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இப்போ கேண்டீன் போறதாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா தான் போவோம் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி பாத்ரூம் சைட் போகிற மாதிரி இருந்தாலும் சரி ப்ரேக் ஹவர் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்து போவோம் லன்ச் ஹவராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்போம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் இப்போ வந்து ப்ரேக் ஹவர்லையா இருந்தாலும் சரி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பத்து பேர் இருப்போம் நாங்கள் வந்து எப்போதுமே ரேங்க் எடுத்தாலும் சரி ஒன்றா தான் எடுப்போம் நான் ஃபஸ்ட் அவள் செகண்டு இதேமாதிரி தான் எங்கள் ஹேங்ல அப்படி தான் வரும் நாங்கள் தேர்ட் ரேங்குக்குள்ள தான் எடுக்க பார்ப்போம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நான் வந்து ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்றோம் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன் கா ஸ்கூல் காலேஜ் லைஃபோட ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டனான லைஃப் எப்படின்னா நம்ம வந்து காலேஜ் இப்போ வந்து நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை என்றைக்குமே மறக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சவங்களும் இருப்பாங்க அதுவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கும் போது அது வந்து நம்ம எப்படி அந்த மெமரீஸை வந்து எப்படி மறக்க முடியும் லாஸ்ட் டெஸ்க்கில் தான் நாங்கள் எப்போதுமே உட்காந்துருப்போம் உட்காந்து ரெண்டு லாஸ்ட்டு டெஸ்க்குல ரெண்டு டெஸ்க்கு கிடக்கும் அதில் தான் நாங்கள் வந்து நாலு நால் பேர் உட்காந்துருப்போம் முத டெஸ்க்ல நாலு நால் பேர் உட்காந்துருப்போம் நாங்கள் மொத்தம் பத்து பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஹேங்கு பத்து பேர் அதில் வந்து என் ஃப்ரெண்டு அஸ்வினின்னு ஒருத்தவ வந்து சூப்பராக படிப்பாள் அவள் வந்து எங்கள்கிட்ட பேசவே மாட்டாள் எனி டைமும் படிச்சிக்கிட்டே தான் இருப்பாள் அவளை கூட நாங்கள் இழுத்துக்கிட்டு வந்து விளாட வைப்போம் பேச வைப்போம் ரொம்ப படிச்சிக்கிட்டே இருக்காதடி வாடி விளாடுவோம் அப்புடினு சொல்லுவோம் அந்த டைம்லலாம் அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரது கீழே பிடிச்சி இழுக்கிறது தலையில் அடிக்கிறது முதுகில் அடிக்கிறது இந்த டைம்லலாம் அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருப்போம் ஸ்கூல் டைம்ல அதே காலேஜ் டைம்லனால் வந்து நான் ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து காலேஜ் லைஃப்பை பிடிக்கும் ஸ்கூல் லைஃப்பை பிடிக்குமான்னு கேட்டால் என்னோட ஸ்கூல் லைஃப்பை தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே எந்த என் ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் மறக்கவும் மாட்டேன் காலேஜ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸையும் மறக்க மாட்டேன் தான் பட் ஆனால் கா ஸ்கூல்ல இருந்த லைஃப்பை விட காலேஜில் அவ்வளோ பெட்டரா இல்லை ஏன்னா ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் காலேஜில் வந்து அந்தளவுக்கு என்னால் ஹாப்பியாக இருக்க முடியலை எனக்கு ஸ்கூல்ல கிடைச்ச அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ கூட இங்கே காலேஜில் அந்தளவுக்கெலாம் இல்லை ஸ்கூல்ல நாங்கள் வந்து ஒரு பத்து பேராக என் க்ளாஸ்ல மொத்தம் ஹண்ட்ரட் பேர் அந்த நூறு பேரில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேந்து டுவெல்த் வரையும் படித்த என் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் இருக்காளுக அவளோட மட்டும் தான் நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் எல்லாரோடையும் பேசுவேன் எல்லாரோடையுமே சகஜமாக இருப்பேன் பட் இருந்தாலும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் படிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி நாங்கள் சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ல இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோம்னால் எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு தெரியாது ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருப்போம் நல்லா சிரிச்சிக்கிட்டே இருப்போம் அந்த டைம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எப்படின்னா நம்ம வந்து இப்போ என் நான் ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் வந்து எங்களை வேளாங்கண்ணி அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்போது வந்து நான் நாங்கள் ஒரு மூணு பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கி ஏழு பேர் வந்து தனியாக போய்ட்டாளுக நாங்கள் மூணு பேர் தனியாக வந்திருந்தோம் அப்போ வந்து அந்த அவளுங்க ஃபோட்டோ எடுக்கிறத்துக்காக வந்து ஃபோட்டோக்கார அண்ணன் நின்றுருக்காங்க அவங்களை வந்து கூப்பிட்டு ஃபோட்டோ எடுங்க அப்புடினு சொல்லியிருந்துருக்காங்க நாங்கள் மூணு பேர் அந்த இடத்துக்கிட்ட குறையும் போது இருங்க இருங்க இருங்க அப்புடினு சொல்லிட்டு வந்து எங்கள் என் ஃப்ரெண்ட்ஸில் மூணு பேர் எங்கேயோ போய்ட்டாளுக மிஸ் ஆகிட்டாளுக போய் அழைச்சிட்டு வந்துடுறோம் அப்புடினு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் நாங்கள் வந்து கடல்ல தண்ணி கடல்ல நின்றுக்கிட்ருந்தோம் கடல்ல சும்மா தண்ணியில விளாண்டுக்கிட்ருந்தோம் அப்போ வந்து எங்களை இழுத்துக்கிட்டு போய் அவளுங்க நின்று நாங்கள் பத்து பேரும் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படி இருந்த என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்போ நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுனா அவ்வளோ பிடிக்கும் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் எந்தளவுக்கு நான் என் ஃபேம்லியை எந்தளவுக்கு நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் எனக்கு தெரியலை பட் ஆனால் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எதை வேணுனாலும் நான் மறப்பேன் ஆனால் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை நான் மறக்கவே மாட்டேன் அவளுங்களோட நான் இப்போ வரையும் ஒரு பாண்டில் தான் இருந்துக்கிட்டிருக்கேன் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் ஆனால் இருந்துக்கிட்டிருக்கோம் அதுவே நான் வந்து இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை எடுத்துப்போம் உதாரணத்துக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை எடுத்துப்போம் அவளுங்க வந்து நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால் வந்து நிப்பாளுக பட் ஆனால் அதே அந்த பிரச்சனை அவளுங்களுக்கு வந்துடுச்சின்னா நம்மள அந்த இடத்துக்கிட்ட மதிக்க மாட்டாங்க போய்டுவாங்க அதுவே நான் உண்மையாக சொல்கிறேன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் வந்து எப்போதுமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுத்துறாதீங்க நமக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவ்வளோ இம்பார்ட்டனான ஒரு பார்ட்னர் அவளை எந்தளவுக்கு நம்ம வந்து மதிக்கிறோமோ பேசுகிறமோ சரி அவங்க வந்து நம்ம என்னைக்குமே விட்டு கொடுத்துற கூடாது நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை என்றைக்குமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபேம்லியாக இருந்தாலும் சரி வெளில ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி இவ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அவங்களை மட்டும் விட்டுக்கொடுத்துறவே கூடாது விட்டுக்கொடுத்துற கூடாது நல்ல ஒரு எப்படி நல்ல ஒரு பாண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கிட்டு இருக்கணும் அவங்க தான் நமக்கு ஃபஸ்ட் நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் வருவாங்க நம்ம வந்து படிச்சதை வேணா மறக்கலாம் ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை மறக்க முடியாது நான் கேட்டால் படிச்சதை மறப்பியா இல்லை ஃப்ரெண்ட்ஸை மறப்பியான்னு கேட்டா நான் படிச்சதை மறந்துருவேன் பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸை மறக்கவே மாட்டேன் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுனா அவ்வளோ பிடிக்கும் அவளுங்க எப்படி சொல்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ அவங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த டைமை வந்து நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் திரும்பவும் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நான் இருக்கணும் திரும்பவும் ஸ்கூல் படிக்கணும் அப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சினா நான் அந்த வாய்ப்பை நான் ஏற்றுப்பேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுங்க வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் யாராலையும் இருக்கவும் முடியாது இப்போ நிறைய பேர் எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரெண்டை வச்சிக்கிட்டு உண்மையாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து பத்து பேர் இரு நான் வந்து ஒம்பது பேர் என் என் ஃப்ரெண்ட்ஸில் சேர்க்குறேன் என் பே என் ஃப்ரெண்ட்ஸோ என்ன சேர்த்து பத்து பேர் நாங்கள் அப்படி ஒரு ஹேங்கு நாங்கலாம் ஒன்றா தான் இருப்போம் என் ஃப்ரெண்ட்ஸுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் யாருமே என்னைக்கும் ஃப்ரெண்ட்ஸை விட்டுக் கொடுத்துறாதீங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும்